பழைய புகைபடங்களை பார்க்கும் போது அவ்வளோ நேச்சராகவும் இருக்கும் அவ்வளோ சந்தோஷங்கள் இருக்கும் எல்லா உறவுகளும் கூட இருப்பாங்க இப்போ உள்ள புகைப்படங்கள்லாம் இப்போ உள்ள டிஜிட்டலில் வந்து இப்போ நம்மள்லாம் எடுத்துக்கிறோம் நம்மெல்லாம் ஒரு செல்ஃபீ எடுத்துக்கிறோம் அதில் எந்த சந்தோஷம் இருக்கும்னா ஒன்றுமே கிடையாது நிமிஷத்து நிமிஷத்துக்கு செல்ஃபி எடுக்கறதுனால ஒன்றுமே ஒரு அவ்வளோ சந்தோஷம்லா வராது ஆனால் பழைய புகைப்படத்தில் எல்லோரும் இருப்போம் ஆனால் எப்பயாவது ஒன்று எடுப்போம் அந்த புகைப்படம்லாம் பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இப்போ உள்ளதில் வந்து நம்மளே ஃபில்டரை போட்டு நம்மளே நம்மளை அடையாளம் தெரியாத மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கிறோம் ஆனால் அப்போ உள்ள புகைப்படத்தில் ரொம்ப நேச்சுரலாவும் ஒரு சிரிப்பு அதை பார்க்கும்போதே ஏ நம்ம இப்படில்லாம் இருந்தோமா ஒரு இந்த ஸ்டேஜில் இருந்து இப்படி வந்துருக்கோமா அப்படி நேச்சுரலிஸ்டிக்காக தெரியும் இப்போ உள்ளது நம்பள நம்ம ஒரு இதை மாற்றிக்கிட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம லைஃப் ஸ்டைலையும் பழைய புகைபடங்கள்லாம் பார்க்கும் போது அவ்வளோ நேச்சுரலாகவும் ரியாலிஸ்டிக்காவும் இருக்கும் நம்ம எப்படி இருக்குமோ அப்படியே காம்மிக்கும்